கடைக்குப் போனால் பே பண்ணுறதுக்கு கூகுள் பேங்கிற ஆப் எனக்கு யூஸ் ஆகுது வெளியில் எங்கேயாவுது போகணும் இடம் தெரியிலை அப்படிங்கும்போது கூகுள் மேப் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இரவு நே இரவு நேரங்கள்ல எனக்கு ஒரு பொழுது போகலை தூக்கம் வரல அப்படிங்கும்போது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் ஆகுது நான் டெய்லியும் பிளிஃப்கார்ட்ல ஆஃபர் எதுவும் போடுறாங்களான்னு பார்ப்பேன் பிளவுஸ் டிசைன்ஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ் அப்புறம் ட்ரெண்டிங் ஸேரீஸ் எதுவும் வந்திருக்கானு பி இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் வச்சிருக்கேன் அதிலையும் பார்ப்பேன்